திருவண்ணாமலை அரசு மருத்துவத்தில் வந்து சுகாதார சேவைகள் வந்து நல்லாவே தராங்க இந்த ம இந்த ஹ மருத்துவமனையில் வந்து பல்வேறு மருத்துவப் பிரிவுகள் அவசர சிகிச்சை அறுவை சிகிச்சை மகப்பேறு சேவைகள் குழந்தை நல சேவைகள் மற்றும் ப நிறையா நிலைகள் வந்து இருக்குது என்னா தான் வந்து நல்ல மருந்து மருத்துவர்களெல்லாம் நல்லா நோயாளியை பார்த்துக்கிட்டாலுமேக்கூட இதை வர மக்கள் வந்து அதை சரியா வந்து பயன்படுத்திக்க மாட்டுறாங்க அந்த மாதிரி வந்து மருத்துவமனை சுத்தமாகவும் நா நவீன வசதிகளோடு தான் இருக்குது அரசு மருத்துவமனையில் வந்து தரமான சேவைகள் இலவச சிகிச்சை மூலம் மக்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து இது பண்ணுறாங்க ஏழை குடும்பம் வந்து இதனால நிறைய நன்மை பெறுறாங்க தரமான தரமான சிகிச்சையும் தரமான டேப்லெட்யெல்லாம் கொடுக்கறாங்க அது மாதிரி நல்ல மருத்துவம் நா நல்ல மருத்துவர்கள் வச்சு தரமான மருந்தெல்லாம் தராங்க அவசர சிகிச்சை அறுவை சிகிச்சை ஆய்வு சேவைகள் மருந்துகள் போன்றவை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறாங்க அரசின் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் மக்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து பயனடைகிறாங்க அந்த மாதிரி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் வந்து அரசு மருத்துவமனையிலேயும் தனியார் மருத்துவமனையிலேயும் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஐம்பதாயிரம் வரை வந்து செலவு வந்து இது பண்ண முடியுது